ஆ ஹலோ அப்படியா எப்போ எப்போ நாளைக்கு போக போறியா சரி சரி இப்போ ட்ரெய்ன்லன்னா மயிலாடுதுறை எக்ஸ்ப்ரஸ்ஸில் போய்ர்லாம் தான் இப்போ நீ நாளைக்கு போறதாக இருந்தால் இப்போ இன்னிக்கு தட்கல்ல பண்ணனும் இல்லைன்னா ஒன்று பண்ணுவோம் மொத வந்து இப்போ சீட்ருக்கா அப்படினு வந்துட்டுக்கு சீட் இருக்கான் மொதலில் நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் அதற்கு வந்து ஐஆர்சிடிசி அந்த வெப்சைட் குள்ளே போனோம்ன்னா இப்போ நம்ம எங்கேருந்து இப்போ போகிறோம் புதுக்கோட்டையிலந்து தஞ்சாவூர் போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ட்ரெய்ன் மயிலாடுதுறை எக்ஸ்ப்ரெஸ் எத்தனை மணிக்கு அப்படினு பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணோம்ன்னா இப்போ எத்தனை சீட்ருக்கு அப்படிங்கறதை காம் செக் பண்ணனும் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணி இல்லை சீட் அவைலபுலாக இல்லைன்னா தட்கல்ல தான் நாம் புக் பண்ணும் தட்கல்ல இப்போ வந்து என்ன வரும்ன்னா இப்போ காலையில் ஒரு பத்து மணிலேந்து பத்தேகால்குள்ளே நம்ம செக் பண்ணனும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை பார்த்துர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ தட்கல்ல போகாமல் இன்னும் கொஞ்சம் வித்யாசப்படும் முப்பதுரூவா நாற்பதுரூவா வித்யாசப்படும் டிக்கெட்டில் அப்படி தட்கல்ல போட்டோம்ன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கரெக்ட்டாக பார்த்து அந்த பா முத பத்து கால்நே காம்நேரத்தில் தட்கல் டிக்கெட் எல்லாம் புக்கா புக்காயிடும் அதனால் அப்பைக்குள்ளே பார்த்து நம்ப போட்டுகிட்டோம் அப்படின்னா அந்த மயிலாடுதுறை எக்ஸ்ப்ரெஸில் பிடிச்சிட்டு போய்ர்லாம் இல்லை நமக்கு இந்த தட்கல்லியும் முடியலை ரிசெர்வேஷன்லையும் சீட் இல்லை தட்கலிலும் முடியலைன்னா மூணாவது ஆப்ஷன் என்ன பண்ணனும் அப்படின்னா நம்ம நேராக இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கே போயிடுற வேண்டியது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்விட்டு நம்ம வந்து ஒரு டிக்கெட் எடுத்துடுற வேண்டியது தான் டிக்கெட் எடுத்துவிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரிசெர்வேஷன் பெட்டியில் அந்த இதில் கோச்சில் ஏற முடியாது அன்ரிசெர்வ்டு யூஆர்னு போட்ருக்கும் அந்த இதில் கோச்சில் ஏறிவிட்டோம் அப்படின்னா நம்ம சீட் அவைலபுலாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஸ்டேஷனில் இறங்கும்போது நம்ம அதுக்கேற்ற பார்த்து அட்ஜஸ் பண்ணி உட்கார்ந்துக்க வேண்டியதுதான் இது தான் யூஆர் அன்ரிசெர்வ்டில் போவறதுக்கும் ரிசெர்வ்டில் போவறதுக்கும் வித்தியாசம் இப்போ நம்ம முதல்ல சீட்ருக்கான்னு செக் பண்ணிகிட்டு நம்ம அடுத்த இதில் பார்த்துக்குவோம் கொஞ்சம் நேரம் இருந்தால் வாங்க வீட்டுக்கு வாங்க நம்ம பார்த்துருவோம் அது என்னன்ட்டு ஓகேபா ஓகேபா